நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னென்னா என்ன வந்து பவானிசாகர் கூட்டிட்டு போனாங்க அங்கே டேமுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கே வந்து என்னென்னா பெரிய மலைப் பாம்பெல்லாம் இருந்தது அதுக்கப்புறோம் பக்கத்தில் வந்து கீரி இதெல்லாம் அந்த சைடு இன்னொரு சைடில் வெச்சுருந்தாங்க நிறையா மான் இந்தமாதிரிலாம் இருந்தது அங்கே வந்து இந்தமாதிரி குழந்தைகள் விளையாடுறக்குன்னே சொல்லிகிட்டு நிறையா சீசா இந்த ந சறுக்கிறது இந்தமாதிரி நிறையா இடல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது அது போக என்னென்னா போ போட் ஹௌஸ் இருந்தது அதனால என்னென்னா நம்ம எல்லா பக்கம் சுற்றி பார்க்கற மாதிரிருந்தது கொஞ்சமே கொஞ்சம் நல்லாவே இருந்தது கண்ணுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நிறையா நண்பர்களோடய வந்து நல்லாவே எல்லா படக்கும் என்ன ஏது எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தனால ரொம்பமே சந்தோசமாக இருந்தது